ஹலோ ஆ அக்கா எனக்கு பூ வேணும் நாளைக்கு எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு எனக்கு மல்லிப்பூ ஒரு கிலோ வேணுக்கா அதற்கப்பறம் வேறு என்ன பூலாம் இருக்கு ஆ சாமந்தி ஒரு கிலோ கொடுத்துருங்க மல்லிப்பூ ஒரு கிலோ கொடுத்துருங்க முல்லை வந்து ஒரு அரைக்கிலோ கொடுங்கக்கா ஒரு ஒரு பூவும் இரநூறுபாவாக்கா ஆ ஓகே அக்கா எனக்கு வந்து அப்போன்னா மல்லி ஒரு கிலோவும் சாமந்தி ஒரு கிலோ கொடுத்துருங்க முல்லை ஒரு அரை ஒரு அரைக்கிலோ போதும்க்கா காலையில ஒரு எட்டு மணிக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவீங்களாக்கா வீட்டாண்ட ஆ வேறு வேறு என்ன பூ எதாச்சும் புதுசாக வந்துருக்காக்கா ஆ பட்டன் ரோஸ்க் கூட கொஞ்சம் கொடுத்துருங்கக்கா ஆ பட்டன் ரோஸும் அரைக்கிலோ போதும்க்கா மல்லி முல்லை அப்புறம் வந்து பட்டன் ரோஸு அப்புறம் சாமந்தி நாலு கேட்டுருக்கேன்கா ஆ ஓகே அக்கா அது கம்மியாகதான் இருக்கா சரி அது அது எனக்கு ஒரு கிலோவே கொடுத்துருங்க அப்போன்னா சேர்த்து ஆ ஓகே அக்கா வச்சுரேன் காலையில ஞாபகமாக பூக்கொடுத்துருங்க ஆ சரிக்கா